ஹலோ ஹலோ டிராவல் ஏஜென்சியா டிராவல் ஏஜென்சிங்களா நாங்கள் ஏற்காடு போகலாமுன்னு இருக்கோம்ங்க ஒரு டூ மெம்பர்ஸு அது உங்கள் பேக்கேஜ் அங்கே ஏற்காடு வந்தோம்னா நாங்கள் எங்கெங்க பார்க்கணும் அப்படியே ரெண்டு பேர் ரெண்டு பேர் ஆ பண்ணுங்கள் எவ்வளோ ஏசி ஏசி இருக்குறது கொடுங்க ஏசி காரு

ம் ம் இல்லை ஒரு ஸ்டே பண்ணலாம்னு இருக்குறேங்க அப்போ ஒரு டூ ஒரு ரூம்பு பிளஸ்ஸூ கேப் ஃபயர் ஆ இதோ இந்த வசதியோட ஓகே ம்

அப்போது ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோங்க சார்ஜ் பண்ணுறிங்க ஓகே ஆமாம் அப்போ ஆ அப்போ எவ்வளோ ஆகும்ங்க டோட்டலாக எவ்வளோ ஆகுங்க ஒன் டேவுக்கு அப்படிங்களா பட்டு பிளஸ்ஸு அதிலேயே ரூமு ஆ வந்து இதெல்லாம் இன்க்ளுட் பண்ணிடுறிங்களா ஃபோர் தவுசண்ட் வாங்குறேன்னு சொல்கிறிங்க அப்புறம் ரூமெல்லாம் எங்கள் இப்போ அப்போது மீல்ஸ் இதெல்லாம் எங்கள் செலவுங்களா சரி அப்படிதான் வைச்சிக்கோங்க அப்போது எவ்வளோ கேட்பீங்க சரிங்க இப்போ கொஞ்சம் வந்து இது கொறைச்சி கொடுக்க முடியாதா டிஸ்கவுண்ட்டெல்லாம் ஏதும் இல்லையா சரிங்க அப்போ நானும் வர்றேன் நாளைக்கு காலையில் வந்து உங்களை பாக்குறேங்க ஆபிஸ்லேயே ஓகே ஓகேங்க